ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ம்

ஆ ஆமாம் அப்படியா ஓகே ந ஒன்றும் பிரச்சனை இல்லை கற்றுக்கலாம் நாளைக்கு காலைலேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா கற்றுக்கலாம் அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பொருத்து தான் இருக்குது

அது நீங்கள் நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் ஆ ஆ